ஹலோ கௌரி மெஸ்சுங்களா நான் ரெண்டு பிரியாணி ஆட்ரு போட்டுருந்தங்க ஸ்விக்கில் எதாவது டுவென் ஆஃபர் இருக்குதுங்களா ஆமாங்க ஆமாங்க ஓ பார்க்குறன் இருங்க ஆமாங்க ட்வெண்டி பெர்சன்ட் ஆஃபர் இருக்குது ஓ ஓகே ஓகேங்க ஓகே ஓகே ஓகேங்க இனிமேல் நான் ஃபோன்லேயே பார்த்துக்குறன் ஆ ஓகேங்க தேங்க் யூங்க